நான் வந்துட்டு மயில் வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப நியர் பைலயே நான் பார்த்துருக்கன் அதோடய அந்த தோகை விரிச்சுட்டு ஆட்டுறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம எல்லோருமே வந்து நினைக்கிறது மயிலை பார்க்கணும் அப்படிங்கறத விட மயில் தோகை விரித்து ஆடுறத பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம விருப்பப்படுவோம் அதே மாதிரி மயிலு வந்துட்டு நிறைய மயில்ருக்கு தோகையில்லாத மயிலும் இருக்குது தோகை இருக்கற மயிலும் இருக்குது நம்ம அந்த மயில்களை வந்து பக்கத்தில் பார்க்கம் போதே அதோடய கலருங்கு அந்த இயற்கையோடய இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதுலேயும் வந்துட்டு நம்ம அந்த மயிலோடய அந்த கலர்ஃபுல்னஸ்சும் அது தோகை விரித்து ஆடுற அந்த இயற்கையான ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரமும் வந்துட்டு ஒரு ப்ளஸ்சிங்கா பார்க்றோம் அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்